மின்சாரத்தால் ஏற்படும் ஆபத்துகள் என்னனால் அந்த மின்சாரத்தில் வந்து நம்ம தெரியாமல் தொட்டாலும் உயிருக்கே கூட ஆபத்தாயிடும் தீக்காயங்கள் ஏற்படும் அது வந்து உஷாராக வீட்டில் நம்ம பார்த்துக்கணும் அக்கம்பக்கத்தில் லைன்லாம் கரெக்டாக இருக்குதானு பார்க்கணும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அது மின்சாரம் ஷாக்கடிக்கும் போது நம்ம தவிர்க்கணும்னா டெஸ்டரு வச்சு கூட செக் பண்ணி பார்க்கலாம் அந்த லைனில் கரண்ட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் வீட்டில் அங்கங்கே பழுது பார்க்கணும் சில டேமேஜ்லாம் இருந்தால் அதுக்கு டேப் போட்டு ஓட்டணும் உடனடியாக நம் மெய்ன் சுவிட்ச்சை வீட்டிலருந்து ஆஃப் பண்ணலாம் இது பெருசாக ஆகிருச்சினா ட்ரான்ஸ்ஃபாரத்துக்கு ஆஃப் பண்ணறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் மின்சாரத்துறைக்கும் தகவல் கொடுக்கலாம்